சுற்றுலாவில் சுவாரசியமான இடங்கள் என்னென்ன பார்த்திங்கனா இப்போது தஞ்சை பெரிய கோவில் அடுத்து ராஜராஜன் சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம் அந்த கோவில் பார்த்திங்கனா கோபுரம் வந்து எத்தனை இயற்கை பேரழிவு வந்தாலும் அதை அழிக்க முடியாது இப்போ வந்து அது எப்படி கட்டினான் சொல்லி ரிசர்ச் நடந்திருக்குது அது இன்னுமும் ரிசர்ச் தான் நடந்துட்டுருக்கு யாராலேயுமே கண்டுபிடிக்க முடியலை எத்தனை இயற்கை பேரழிவு வந்தாலும் அதை அழிக்க முடியாது அப்புறம் மகாபலிபுரம் இருக்கு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட யானை சிலைகள் அப்புறம் ராஜராஜ சோழன் கட்டிய சாரி சோழர்கள் ஆட்சி செய்த இடமாகும் அந்த இடத்துல வந்து நம் தமிழ் எழுத்துக்கள் வந்து கல்வெட்டுகளில் அமைக்கப்பட்டுள்ளன பல சிற்பங்கள் அதன் மட்டுமில்லை அது மூணாயிரம் டன் கொண்ட ஒரே கற்களான கோபுரங்கள் மேலே இருக்கு அது வந்து எப்படி மேலே எடுத்துட்டு போனாங்ன்றது இன்னும் யாருக்கும் தெரியலை அதை பற்றி தான் ரிசர்ச் நடந்துட்ருக்குது யார் எப்படி கட்டினாங்க அப்படி சொல்லிட்டு இன்னுமும் அதை வந்து கண்டுபுடிச்சிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர